இருபத்தி நாலு அஞ்சு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து நாலு இருபத்தி ஒன்று ஒம்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு பதிமூணு எட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எம்பத்தொன்று இருபத்தி மூணு எட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்து ஏழு